ஹலோ மொபைல் ஷாப்பா ஆ மொபைல் வாங்கணும் இப்ப இருபதாயிரத்துக்குள்ள என்னென்ன மொபைல்லாம் இப்போ புதுசாக வந்துருக்கு ஓகே ஆ கேமரா நல்லதா கேமிங்க்கு எந்த மொபைல் நல்லாயிருக்கும் ஓகே ஒரு இருபதாயிரத்துக்குள்ள கேமராவும் கேமிங்க்கும் நல்ல ஒரு மொபைலாக பார்த்து சொல் ஆ ஓகே எவ்வளோ வரும் ட்வெண்ட்டி த்ரீ வருமா இஎம்ஐன்னா மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் ஆ ஓ கட்டி எடுத்துக்கலாமா ஓகே ஃபோன் வாங்கும் ஃபோன் வாங்கும்போது இப்போ டெம்ப்பர் க்ளாஸ்ஸு கவர் எதாச்சு எக்ஸ்ட்ராக வருமா ஓகே ஓகே கடை எதுக்கிட்ட இருக்குது ஓகே எப்போ ஓப்பன் பண்ணிருப்பாங்க கடை ஓகே ஓகே நான் வந்துடுறேன் காலையில் காலையில் வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஆ ஓகே